இந்த உலகத்தில் பார்த்திங்கனா வெவ்வேறு காலங்கள் இருக்குது இதில் பருவ காலம் அப்படினு ஒன்று இருக்குது பருவ கால அப்படினா எந்தெந்த இதில் வந்து எந்தெந்த பழங்கள் காய்கறிகள் செடிகள் பூக்கள் இதுமாரி நிறையா இருக்கும் அதாவது எந்தெந்த காலத்தில் எப்போப்ப வெளிய முளைக்குமோ அப்போப்ப தான் மொளைக்கும் அதில் வந்துட்டு பருவ காலத்தில் வந்துட்டு பூ செடிகளெலாம் நம்ம வைக்கிறோம்ல அந்த செடிகளுக்கு வந்து காலை நேரத்தில் மட்டும் தான் தண்ணி ஊற்றணும் மதிய நேரத்தில் ஊற்றினா அந்த பூவெலாம் செத்துப் போயிடும் அப்புறம் வந்து இந்தமாதிரி ஒரு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு செடியெலாம் பராமரிக்கிறோம் இப்போது ஒரு பூச்செடி அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கீழே தொட்டியில் அதுமாரிலாம் வைக்கக்கூடாது சாக்கு இது மாரி அதில் வச்சு நல்லா பராமரிக்கிறோம் அப்புறோம் செடிகளெலாம் வந்து பந்தலா இருக்குது காய்கள் காய்கறி இதெலாம் வந்து பந்தலா போகுது அப்படினா அதுக்கு வந்து கொடி கொடியாக போகிறதுனால அது பந்தலாக கட்டி அதை நல்லா பராமரிக்கணும் இது மாதிரி பல பருவங்களில் ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு விஷயங்களோ உரமோ அதுமாரி நிறையா போட்டு அதை நல்லா பராமரிக்கணும் இதை தான் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் எங்கள் செ செடிகள்லியும் சரி மரங்கள்லேயும் சரி இது மாரி தான் நாங்கள் பராமரிக்கிறோம் அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செய்யணும் செடிகள் பார்த்திங்கனா தண்ணி ஊற்றி நிறைய நேரம் வளர்க்கணும் இதை வந்து தண்ணி ஊற்றாமலே நிலத்துல மட்டும் தண்ணி ஊற்றிர கூடாது இரவு நேரத்தில் ஊற்றக் கூடாது காலையில் மட்டும் தண்ணி ஊற்றணும் இது தான் நாங்கள் வந்து செடிகளை பராமரிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதை நீங்களும் அதை மாரி பண்ணணும் அவ்வளோ தான் ஓகேவா